ஏங்க நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க குடியிருக்குறேன் இங்கே இருக்கிற ஹாஸ்பெட்டல்லலாம் வந்து எக்ஸ்ரே சிடி ஸ்கேனு தி எம்ஆர்ஐ ஸ்கேனு அந்த ஸ்பெஷாலிட்டியெல்லாம் கிடையாதுங்க பக்கமே ஒரு டவுன் இருக்கு அங்கே போனாலும் இந்த ரத்தப்பரிசோதனை செய்யறாங்க அந்த சிடி ஸ்கேன் அதெல்லாம் அங்கேயும் இல்லைங்க அதுக்கு பின்னாடி அங்கருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் போனால் தருமபுரி இருக்குது அங்கே தருமபுரியில எல்லாமே இருக்கு சிடி ஸ்கேனு இருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு எல்லாமே இருக்கு அங்க தாங்க நாங்கள் போய்விட்டு சிடி ஸ்கேன் எடுக்குறதாவுட்டும் எல்லாமே நான் அங்க தாங்க போய் பார்த்துக்குறோம் இங்கே எங்கள் பட்டிக்காட்டுலலாம் அந்த மாரி எந்த ஒரு வசதியும் இல்லைங்க